ஸோ காலேஜ் நான் இப்போ ஆக்சுவலாக படிச்சிட்டுருக்கேன் காலேஜ் படிக்கும்போது நீச்சல் அடிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீக் எண்ட்ஸ் எப்போ லீவோ அப்போ மட்டும்தான் வாரத்துக்கு க ஒருதடவ அதாவது வீக்கெண்டு சாட்டர்டே இல்லைன்னா சண்டே அந்த மாரி டைத்தில் தான் போவோம் போனால் அது மாரி பசங்களோட தான் சும்மா ஜாலியாக வந்து நீச்சல் அடிச்சிகிட்டேருப்போம் அதாவது எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்க இதை பொருத்து தான் மேக்சிமம் வந்து அரைமணி நேரத்துலந்து ஒருமணி நேரம் ஜாலியாக போச்சு எதாச்சு பாலை கீலை தூக்கிப்போட்டு விளாண்டோம் இல்லை வந்து அடிச்சிகிட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்ற கதை பட்சத்தில் ரெண்டுமன்நேரம் ஆகும் பொதுவாக